ஆ சொல்லுங்க ஆ ஆ சொல்லுங்க ஹலோ ஆ இங்கே கிருஷ்ணகிரிக்கு வரணும் வருவீங்களா நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போது எங்களுக்கு கிருஷ்ணகிரி பழையப் பேட்டை ஆமாம் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் இருந்து பழையப் பேட்டைன்னா காவேரிப்பட்டினம் பழையப் பேட்டே கிருஷ்ணகிரிலேருந்து ப அங்கேயும் ஒரு பழையப் பேட்டை இருக்குது அங்கே கிடையாது காவேரிப்பட்டினம் பழையப் பேட்டை பைப்பாஸ்ஸில் வந்து நீங்கள் வரணும் தர்மபுரி ரூட் வழியா வரணும் எங்களுக்கு ஏசியே ஓகே ம மோர் ஓவர்ஸ் அது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் இருக்கும் அதுக்கு அதுக்குத் தகுந்த அமௌண்ட்னா என்ன ஆகும் அதுக்கு ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே என்ன டைமு நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும் வருவீங்க லொக்கேஷன் வாட்ஸப்பில் செண்ட் பண்ணால் நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு ஒரு ஹாஃப்னவர் விட்டு நீங்கள் கிளம்புங்க கரெக்டாக நாங்கள் ஒரு நாலு மணிக்குள்ளே கிளம்புறதா இருக்குது மே நான் ஒரு லொக்கேஷனை எங்கேன்னு நான் செண்ட் பண்ணுறேன் ஏதாது டவுட்னா நீங்கள் கூப்பிடுங்க நான் லொக்கேஷன் ரூட்டில் ஏதாது வந்து சேஞ்சஸ் இருந்தால் கூட நான் கரெக்டான எக்ஸிட் நான் சொல்லிடுறேன் ஆ ஓகேங்க சார் ஓகே ஓகே கண்டினியூ ஆ ஓகே ஓகேங்க ஓகே